நாம் பேங்க்கு நேரடியாக போய் அவங்கள்ட்ட வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க சில நேரத்தில் வேகமாக பேசுவாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்ச நேரத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அதே சமயம் இணையம்னு எடுத்துக்கிட்டோம்னால் நம்ம வந்து பணம் போடுறது எடுக்கிறது எந்த செயலாக இருந்தாலும் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போது உள்ள காலகட்டத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நம்ம நேரடியாக போனோம்னால் நேரங்கள் வேஸ்ட்டாகுது பேங்க்கில் நடைமுறைகள்லாம் ரொம்ப அதிகக் கூட்டமாக இருக்கும் போது கோபம் வர்றது சரியான நேரத்தில் எதுவுமே கிடைக்கிறது இல்லை ஆனால் இணையங்களில் வந்து நம்ம உடனே உடனே உடனே நம்ம நம்மளே நேரடியாக எல்லாத்தையும் செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அதனால்தான் நம்ம இணையத்தை நம்ம பயன்படுத்துகிற சூழ்நிலை உருவாகிடுச்சி